ஒரு ஓவியம்ங்கிறது ஏதோ தானோனு வரையப்படாகுவது இருக்கிறதாக இல்லை நம்பளோடய சொல்ல முடியாத உணர்வுகளை ஓவியத்தின் மூலமாக பிறருக்கும் தெரிவிக்க முடியும் உதாரணமாக ஒரு நாட்டுல ஒரு தலைவன் சரியில்லைன்னாலோ இல்லன்னா ஒரு அரசாங்க அதிகாரி சரியில்லைன்னாலோ நம்பளோடய வார்த்தைகள் குறைபாடுகளாக இருந்ததுன்னால் அதை நம்ம ஓவியத்தின் மூலியமாகவும் கொண்டு வர முடியும் அதன் மூலமாக அதை மற்ற அவங்களை வந்து ஒரு தாக்கத்தை மற்றவர்களுக்கும் உண்டாக்க முடியும் குறிப்பிட்டு ஒருத்தர் தப்பு செய்கிறாருன்னா அதை நம்பளால் சொல்லுறதுக்கு தயக்கம் இருக்கும் அவரை ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு ஒரு இது நடுக்கம் இருக்கும் ஆனால் ஓவியங்கள் அப்படி இல்லை பல போராட்டங்கள் அந்த காலத்திலிருந்தே கார்ட்டூன் எனப்படும் ஓவியத்தை வச்சிதான் பல போராட்டங்களுக்கு ஆணிவிதையாக இருந்திருக்கு அது இன்றைக்கு வரைக்கும் அது செயல்பாட்டில தான் இருக்கும் ஒரு ஓவியத்தை வரைய வெறுமனே வரையாமல் அந்த ஓவியம் நம்ம சொல்ல வேண்டிய முறையை எடுத்து சொல்கிறா மாதிரி இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் எளிதாக புரிகிற மாதிரி எடுத்து சொன்னோம்னா ஓவியத்துல வரஞ்சோம்னா அதை பார்த்துக்கிட்டு மக்கள் இந்த தாக்கத்தை அவங்க மனதுல உண்டாக்க முடியும் இதன் மூலமாக மற்றவர்களை பாதிக்கவோ பாதிக்கவும் அந்த ஓவியத்தை வெச்சு தாக்கத்தை உண்டாக்கவும் முடியும் அது என்னோடய ஓவியங்கள்ல சில ஓவியங்கள் இருக்கும் அதை நான் இருக்கிறதா நினக்கிறேன்